இப்போ இருக்கிற காலங்கள் எல்லாம் முன்ன இருக்கிற காலங்கள் மாதிரி இல்லை முன்ன இருக்கிற காலங்களில் வந்து நிறைய தமிழ்மொழியின் பற்றி பேசுகிறது தமிழ் பண்பாடை பற்றி பேசுகிறது அந்த தமிழ் பண்பாடு விளையாட்டுகள் என்னது என்ன விளையாட்டு தமிழ் என்ன விளையாட்டு விளாடுவாங்கள் நிறைய விளையாட்டுகள் இருக்கும் அதைப்பத்தி இப்போலாம் பேசுகிறதும் இல்லை அந்தமாதிரி விளையாட்டுகளும் நடக்கும் நாட்டியம் பரத நாட்டியம் குச்சி குச்சிப்புடி நாட்டியம் அந்தமாதிரி நிறைய மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் அது மாதிரி முன்ன இருந்த மாதிரி இப்போ வந்து தமிழில் வந்து அது மாதிரி நடக்கிறது இல்லை அது நிறைய மாற்றம் வந்து இப்போ வந்து நிறைய ஏற்பட்டு இருக்குது அதை வந்து நம்ம மாற்றிக்கணும்